ஆ வணக்கம் மேம் சொல்லுங்கள் ஓகே ம் சரிங்க ஓகே மேம் பெயின் எதுவும் இருக்கா ஆ வீக்கமாக இருக்கா ஓகே ஓகே அப்போ சம்திங் ஏதோ அங்கே ப்ராப்லம் இருக்குது அதனால் தான் உங்களுக்கு அந்த வீக்கம் இருக்குது மேம் கொஞ்சம் உங்கள் நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே சொல்லுங்கள் மேம் ம் கண்டிப்பாக மேம் ஒரு லெவன் ஓ க்ளாக் அப்பாயின்மென்ட் இருக்குது அந்த டைமில் வந்துடுறீங்களா ஆ இல்லை மேம் நான் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் எயிட் பண்ணுறதுக்காக வேணால் பார்த்துட்டு கொஞ்சம் கட்டு மாதிரி போட்டுவிடுறேன் எதுக்கும் நீங்கள் ஆர்த்தோ டாக்டரை கன்ஸல் பண்ணுறது பெட்டர் மேம் ஓகே மேம் நாங்களே அப்பாயின்மென்ட் போட்டு கொடுத்தறேன் அப்போ ஆர்த்தோ டாக்டருக்கு ஓகே நீங்கள் எந்த டேட்டில் அவைலபிலாக இருப்பாங்கன்னு டாக்டரை கன்சல் பண்ணிக்கிறேன் ம் திருவாரூரில் பெஸ்ட்டு டாக்டராக ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி உங்களுக்குச் சொல்லிடுறேன் மேம் ஓகே மேம் நீங்கள் கொஞ்சம் இயர்லியராக வந்துடுங்க லேட் பண்ணிடாதீங்க ஏன்னால் அப்புறம் அடுத்தடுத்து ஓகே மேம் வேறு எதுவும் ப்ராப்லம்ஸ் இருக்கா ஓகே மேம் அப்போ நீங்கள் இமீடியட்டாக பார்க்கறது நல்லது வந்துடுங்க ஆ இல்லை மேம் நார்மல் ஸ்கேன் ஓகே தான் அதில் பார்த்தாலே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும் மேம் என்னன்ட்டு ம் ஓகே மேம் ம் தேங்க் யூ